உடல் பயிற்சி செய்றம் போது எப்பயுமே வந்து சத்தான ஆகாரம் எடுங்க மோஸ்ட்லியும் தண்ணி நிறையா குடிங்க நீர் நீர் சத்து பூசணிக்காய் பொட்லங்காய் அல் நிறையா சாப்பிடுங்க எப்போ தான் அந்த நீர் சத்து வந்து இறங்காம இருக்கும் அது மாதிரி கொண்டக்கல்லை பாசிப்பருப்பு இதெலாம் வந்து முத நாளே ஊற வச்சி சாப்பிட்டிங்கன்னா அதோட சத்து ரொம்ப கிடைக்கும் அது மாதிரி நார்சத்து காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸு இதெலாம் வந்து எப்பயுமே எடுத்துக்கோங்க நார்சத்து காய்களாக எடுத்து சாப்பிடுங்க அதே மாதிரி தண்ணி எந்தளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ச ஓடுறதுக்கு முன் நல்லா தண்ணி குடிங்க ஓடி முடிச்சதுக்கப்பறம் ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸை அதான் பத்து நிமிஷம் நல்ல ஒய்வு எடுத்துவிட்டு குடிங்க அதுக்கப்பறம் இளநீர் குடிங்க இளநீர் பருந்துங்க அதுக்கப்பறம் வந்து சத்தான ஆகாரமாக சாப்பிடுங்க பன்றி இறைச்சி மாட்டு இறைச்சி இந்த கோழி இறைச்சி இதெலாம் நல்லா சாப்பிடுங்க அப்போ தான் வந்து உடன்னுள்ள அந்த தசைப்பகுதி எல்லாம் நல்லா வலுவாகும் அது மாரி ஓட்றப்போ வர எது என் பார்த்து ஓடுங்கள் பொண்ணுங்களை பார்த்து ஓடாதீங்க